அறுபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு ஐம்பத்து ஓராயிரத்து இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ஒரு லட்சத்து பத்தாயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னுாற்றி எண்பத்தி மூன்று எட்டு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து ஐந்நூற்றி இருவத்து ஒன்று